நாங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு ஒன் அவர் ஒன்ரன் அ ஒன்றரை அவர் எடுத்துக்குவோம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் சமைச்சு முடிக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான சாம்பார் ரசம் குழம்பு பொரியல் எல்லாமே செஞ்சு முடிச்சுருவோம் அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு மார்னிங் டூ அவர் ஈவினிங் டூ அவர் சமையலுக்காக டையம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இப்போ புதுசாக சமையல் செய்யணும்ன்னு சொல்லிவிட்டு யூடியூபை பார்த்து நிறைய சமைக்கிறோம் அதில் ஸ்பெஷலாக வந்து ஹைட்ராபாடி பிரியாணி செய்யலாம்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரெசிபிஸ்யெல்லாம் பார்த்துட்டு தேவையான பொருட்கள்யெல்லாம் எடுத்து வெச்சுக்கிட்டு செய்ய போனால் அது ரொம்ப நேரம் என்னென்னவோ போட்டு குழப்பிக்கிட்டு எதை செய்கிறது நாமளாக செஞ்சுருந்தாக்கூட நல்லதாக செஞ்சுருக்கலாம் போல் இது என்னென்னவோ போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பிரியாணி செஞ்சு அது ரிசல்ட்டு ஒழுங்காக வரமாட்டேங்குது இதுக்கு நாமளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு நிறையா டையமும் இந்த மாதிரி யூடியூப் பார்த்து சில ரெசிபீஸ் செஞ்சு தவறுதலாக தப்பாக போனதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் நமக்கு தெரிஞ்ச ரெசிபியே செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்துக்கிட்டிருக்கோம்